எங்கள் ஊர் கோவில் விசேஷம் அப்படின்னா மாசி மாதத்துல சிவராத்திரி நடக்கும் சிவராத்திரி தான் எங்கள் ஊரில் மூணு நாள் நடக்கும் ஸோ அது தான் ரொம்ப ஃபேமஸ் முதல் நாள் வந்து நைட்டு ஆஞ்சிநேயருக்கு தட்டை நட்டுவாங்க கடம்பூர்லேஇருந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டிவிட்டு வந்து மூங்கில் ஒன்று பெருசாக வெட்டிகிட்டு வந்து கொடியேற்ற நிகழ்ச்சின்னு சொல்லி தட்டை நட்டுவாங்க அடுத்த நாள் காலையில் பூஜை நடக்கும் மதியானம் தீர்த்த குடம் எடுக்க கொடியேறி போவாங்க காவடி எடுத்துகிட்டு காவடி ஆடி எல்லாரும் ஊரை சுற்றி ஊர்வலம் போய் கொடியேறி போய் எல்லாரும் சேர்ந்து இப்போ தீர்த்தம் எடுத்துகிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டு வருவாங்க அடுத்த நாள் காலையில் திரும்பி பூஜை நடக்கும் திரும்பியும் அங்கே நைட்டு ஏ நைட்டு தான் முக்கியமான விசேஷமே அப்போ தான் ஊர்வலம் சாமிக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி தேர்க்கு பூ அலங்காரம் லைட்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நிறைய வகையான மத்தளங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அடிக்க வச்சு ஊர்வலம் போவோம் நைட் வர்றக்கு எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் நல்ல பெரிய ஊர் சுற்றி வர்றப்போ அவ்வளோ நேரம் ஆயிரும்